வந்து என்ன அப்படின்னா குழந்தை பருவமாக இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்த தருணம் அப்படின்னா அது வந்து குழந்தை பருவம் மட்டும் தான் ஏன் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து எதுவுமே எந்த ஒரு கமிட்மென்ட்ஸ் எந்த ஒரு இதுவுமே இருக்காது அதனால நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்ததுன்னால் அது ஒன்று தான் அதுவும் என்னென்னால் வாரத்தோடய கடைசி ரெண்டு நாட்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைலலாம் வந்து நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் போயிட்டு நிறைய வந்து விளையாடுவோம் அதே மாதிரி அப்போ வந்து நமக்கு வந்து ஆமாம் அப்போதைக்கு நமக்கு வந்து அவ்வளவா எந்த ஒரு விஷயத்துக்காகவும் எதிர்பார்ப்பு இருக்காது புது ட்ரெஸ்ஸு ஸ்நாக்ஸ் தின்பண்டம் இதுக்கு மட்டும் தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமே தவிர எதிர்பார்ப்பு இருக்குமே தவிர மற்ற எதை பற்றியுமே நம்ம வந்து எதிர்பார்ப்பு இருக்காது அதனால் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அதேமாரி இப்போ நம்ம குழந்தை பருவமாக இருக்கும்போது இந்த தீபாவளி பொங்கல் பிறந்தநாள் இந்த மாதிரி இந்த விழாக்கள் பண்டிகைகள் வரும்போது நம்ம வந்து மொதல் நாளே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஆர்வத்தோடேயே சொல்லப்போனால் நமக்கு வந்து ராத்திரி தூக்கமே வராது நாளைக்கு புது ட்ரெஸ் போடணும் சாமி கும்பிடணும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் பட்டாசு வெடிக்கணும் அந்த மாதிரி ஒரு இதுலேயே வந்து நம்ம போய்டுவோம் ஆனால் இப்போ வந்து நமக்கு வந்து அப்படிலாம் இருக்கிறதே இல்லை ஆ தீபாவளியா ஆ விடிஞ்சால் தான் தீபாவளினே தெரியும் அந்த மாதிரி இருக்கோம் அதனால் குழந்தை பருவத்தில் வந்து நம்ம எல்லாமே வந்து எதிர்பார்ப்பே இல்லாமல் சந்தோஷப்படுவோம் சின்ன சின்ன விஷயத்துக்கூட சந்தோஷப்படுவோம் ஆனால் ரொம்ப மிகப்பெரிய ஒரு செயலை நம்ம பண்ணால் கூட அதுக்கான சந்தோஷம் நம்மகிட்ட இல்லை ஏன் அப்படின்னா இப்போ உள்ள தலைமுறைகளோடய மன மைண்ட் செட் மனநிலை வந்து அப்படி இருக்குது